விவசாயி தற்கொலை தமிழ்நாட்ல மட்டும் இல்லை விவசாயம் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற ஒரு செய்தி வந்து செய்தித்தாளில் எப்போதும் வந்துக்கிட்டுதான் இருக்குது ஏன் எப்படி சூல்நிலை மாற்றங்கள் அதாவது நில ஆக்கிரமிப்பு அதிகமாகிட்டே வருது வீடுகள் அதிகமாகிட்டே வருது அதனால் விவசாயம் செய்யக்கூடிய இடங்களும் கம்மியாகிட்டே வருது அதனால விவசாயிகளும் கம்மியாகிட்டே வர்றாங்க தான் பயிரிட்ட பயிரை முறைப்படி ஒருத்தர் வாங்கிட்டு போய்ருந்தா ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான அவசியம் கிடையாது தான் பயிரிட்ட பயிரை வேற ஒருத்தர் அதுக்கான விலையை தீர்மானிக்கிறதுனால் தான் இந்த ஒரு பிரச்சனை வருது ஒரு விவசாயத்தை நம்பியே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினால அதால் தான் நினைத்த ஒரு ஊதியத்தை ஏற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விவசாயி கடைசியாக தற்கொலைங்கிற ஒரு விஷயத்த செய்கிறான் இதனால் அரசு எப்படி இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளைஞர்கள் இளைஞர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்த வைக்கணும் இளைஞர்கள் விவசாயத்தில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களை விவசாயத்திற்காக பயன்படுத்த வேண்டும் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி ஒரு சமூக வலைத்தளத்தில் தனது பயிர்களை போட்டால் எந்த ஒரு மீடியேட்டர் அதாவது நடுவில் யாரும் வராமல் உற்பத்தியாளரே வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு அதை வந்து அந்த பயிரை வந்து இன்னொருத்தருக்கு தந்துடுவார் அவர் நிர்ணயிக்கிற விலையை மட்டும் தான் அவர் வாங்கிப்பார் இதனால் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் முக்கியமான ஒரு பிரச்சனை தண்ணி பிரச்சனை தண்ணி இல்லாதனால் விவசாயிகள் தங்களோட பயிரை வாடவிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கனால அதாவது சுனாமி போன்ற இயற்கை சீரழிவுகளாக பேரிடர்களாக நமக்கு நிறைய இந்த டிசம்பர் மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா வரும் அதனாலேயே பயிர்கள் மூழ்கி செத்துப்போயிடும் அதனாலேயும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அரசு இதெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும்னா முதலில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை துறையை அவங்க சீர் செய்யணும் விவசாயிகளுக்கான அங்கீகாரத்த தரணும் இளைஞர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்தணும் சொல்லப்போனால் விவசாயத்தை ஒரு அரசு வேலையாக மாற்றணும் இதெல்லாம் செஞ்சால் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு சோறு போட்டவனுக்கு நம்ம ஒரு மரியாதை செஞ்ச மாதிரி இருக்கும்